நான் அதுலாம் வந்துவிட்டு எப்படி இன்வால்வ் ஆனேன்னா எனக்கு மற்ற பிள்ளைங்கள் விளாடுறதெல்லா பார்த்து கேம்ஸ்ஸை பார்த்தோனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதனால் நான் அது உள்ளே போயிவிட்டு எனக்கு ஒரு அச்சீவ் பண்ணும் ஒரு சீக்கனோ ஒரு வேலைக்கு போகனும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் உள்ளே வந்தேன் பேஸ்கட்பாலில் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன் சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன் எனக்கும் அது புடிச்சிச்சு நான் அதில் பிடிச்சதுனால அது உள்ளே வந்து எப்படின்னா அந்த கேம்ஸில் வந்து ஒரு கோர்டினேஷன் வேணும் கோர்டினேஷன் இருந்தால் நம்ம எந்த எதை வேணா அச்சீவ் பண்ணலாம் அதே கோர்டினேஷன் இல்லை அப்படின்னா நம்ம எதை போய் அச்சீவ் பண்ணும்னு நினைக்கிறமோ அதை அச்சீவ் பண்ணவே முடியாது நமக்கு வந்து தோல்வி தான் கிடைச்சிட்டு இருக்குமே தவிர வெற்றி என்னைக்குமே கிடைக்காது அதனால் ஆப்போனன்ட்டு வர டீம்மை பார்த்து நம்ம கொஞ்ச கூட எடை போட்றக்கூடாது ஸ்டார்ட்டிங்கில வந்து ஒரு மாதிரியா இருப்பாங்க அவங்க உள்ளே விளாண்ட கேம் விளாடுறப்போ ஒரு மாதிரியாக இருப்பாங்க அதனால நம்ம டீம் வந்து பார்த்து பயந்துவிடுவாங்க அதை பார்த்து பயப்படாமல் இருக்கணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பயமே இருந்தாலும் நம்ம உள்ளே தான் வச்சிருக்கனும் தவிர வெளில காமிக்கவே கூடாது அப்படியே இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸிட்டை சொல்லுறோமா அவங்களோட வச்சிக்கோங்க அவங்க எதாவது உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அதோட வச்சிக்கோங்க அப்படி இல்லை இன்னும் சண்டலாம் இருக்கும் உள்ளே டீம் உள்ளே சண்டை இருக்கா அதை யாரும் வெளில சொல்லிக்கவே சொல்லிவிடாதீங்க அது வந்து உள்ளேயே வச்சிக்கேங்க அப்படியே சண்டை இருந்தாலும் நம்ம விளாண்டு முடிச்சிவிட்டு ஜெயிச்சிவிட்டு வந்து அதற்கப்பறம் என்ன சண்டையோ அது நேருக்கு நேராக கேளுங்கள் ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தர் பற்றி தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொருத்தர் பற்றி தெரியும் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறப்போ ஒன்னாக இருந்து ஷேர் பண்ணி பேசுங்கள் இப்போ ஒரு டீம்க்குள்ளே பேசுங்கள் பேச பேச தான் என்ன கோர்டினேஷனோ அது கிடைக்கும் ஒரு கோர்டினேஷன் வரப்போ தான் அந்த டீமே மேலே மேலே போகும் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து நான் டிவிஷனில் போயிருக்கேன் டிஸ்டிக் போயிருக்கேன் டிஸ் ஜோன் போய்ருக்கோம் இதுலல்லாம் போயிருக்கப்போ எனக்கு ஒரு இடத்து ஒரு அனுபவம் கிடச்சு ஒரு இடத்துக்கு போறப்போ இதில் வந்து இந்த தப்பு பண்ணிருக்கோம் அடுத்த வாட்டி அதை பண்ணக்கூடாதுன்னு பண்ணாமல் இருப்போம் ஆனால் வெ அதில் வந்து வேறு மிஸ்டேக் பண்ணிட்டு வருவோம் அதேமாரி இது அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தப்போ அடுத்து அதேமாரி போறப்போ வேறு வேறு மிஸ்டேக் பண்ணிவிட்டு தான் வருமே தவர மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கமாட்டோம் அதான் ஒரு ப்ளேஸ்ட்டு உள்ளே ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லாம் யாராக இருந்தாலுமே ஒரு மிஸ்டேக் வந்து பண்ண தான் செய்வாங்க அது பண்ணாம யாராலையும் இருக்க முடியாது அதை கரெக்ட்டாக கொண்டு வரணுன்னா நம்ம உள்ளே ஒரு கோர்டினேஷன் வேணும் பேஸ்கட்பாலில் டீம் கேம்ஸ்னாலே அப்படி தான் அதில் வந்து ஒரு கோர்டினேஷன் இருந்தால் தான் டீம் கோர்டினேஷன் இருந்தால் தான் அந்த டீமே வந்து ஜெயிச்சு மேலே வரும் அதான் டீம் கோர்டினேஷனா இப்போ இதான் இண்டிஜுவலாக போங்க உங்கள் விருப்பம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவீங்க ஒரு செஸ் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு என்ன ப்ளே பண்ணத் தோணுதோ அதான் ப்ளே பண்ணுவீங்க அதே பால் பேட்மிட்டன் எடுத்துக்கோங்க அங்கே வந்து ஒரு டீம் கோர்டினேஷனு அதில் வந்து இங்கே பால் போட்டால் இங்கே போய் அடிக்கணும் இங்கே வந் பால் வந்தால் இங்கே இப்படி எடுக்கணும் ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்டு எடுக்கணும் அது மாரி வந்து நம்ம சொல்லுவோம் அதே ஃபுட்பால் எடுத்துக்கோங்க ஃபுட்பால் அப்படி தான் இங்கேருந்து இங்கே உதச்சா இவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு பாய்ண்ட்டு வரும் அப்படின்னு நமக்குத் தெரியும் அது ப மெர்ஜ் பண்ணி தான் இப்போ டேக் ஒன் எடுத்துக்கோங்க டேக் ஒன்னாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேக் ஒன்றுல வந்து என்னென்னா நம்ம நம்பளுடைய இண்டிஜுவல் பாய்ண்ட் தான் அது வந்து எப்படி கிடைக்குனா நம்ம வயித்தில் உதச்சோம்னா ஒரு பாயிண்ட்டு ஃபேஸில் உதச்சோம்னா ஒரு பாய்ண்ட்டு கிக் ண்ணோம்னா ஒரு பாய்ண்ட்டு அதேமாரி தான் இருக்கும் அதில் வந்துவிட்டு நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சௌண்டு விட்றோமோ நம்ம சௌண்டு விட்றத பார்த்தே அவங்க பயப்புடனும் அதான் வந்து அந்த கேமு நம்ம எந்த கேம் எடுத்தாலும் பாயிண்ட்டை பார்க்காதீங்க உங்கள் லெவலில் நம்பிக்கையை வச்சி நீங்கள் விளாடுங்க நல்லா என்ன நமக்கு பாயிண்ட்டை பார்க்க பார்க்க நமக்கு வந்து ப்ரஷர் தான் ஏறுமே தவிர நம்ம விளாட்ணுன்னு நினைக்கியே மாட்டோம் அதனால் பாயிண்ட்டை என்றைக்குமே எடுத்துக்காதீங்க விளாடுங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளாட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விளாடுங்க விளாண்டு நீங்கள் சாதிச்சு காமிங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோசமாக இருக்குன்னு பாருங்கள் அந்த சந்தோசத்தை யாருமே ஈடுகட்டவே முடியாது அதுவும் இண்டிஜுவல் கேம்னா இன்னும் ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அதே லூஸ் பண்ணிட்டிங்களா ஒன்றுமே ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா வந்து அடுத்தரவ நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன நம்ம பண்ணுமோ அதை பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து மேலே போக முடியுமே தவிர நம்ம தோற்றுட்டோம் அப்படினு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னா என்றைக்குமே நம்ம வந்து மேலே போகவே முடியாது ஃபீல் பண்ணிட்டே இருந்தால் ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்க முடியும் மேலே போகவே முடியாது என்றைக்குமே எதுவாக இருந்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எந் ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு கேம்மாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய் செய்ங்க ஆர்வத்தோட செய்ங்க எது செஞ்சாலும் அப்போ போய் உள்ளே போய் பாருங்கள் செமையாக பார்ட்டிஸ்பேட் பண்ணுவீங்க நல்லா ஜெயிச்சு மேலே தான் வருவீங்க தவிர என்றைக்குமே தோல்வின்னு சொல்லிட்டு கீழே வர மாட்டீங்க நீங்கள் பொலம்பிகிட்டே இருக்க மாட்டீங்க அதே மேரி நமக்கு எப்பதான் எப்போதும் வெற்றியே கிடச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கறப்ப நம்ம வந்து நம்பிக்கையாக மேலே தான் போயிகிட்டே இருக்கணும் நமக்கு தோல்வி வருதா தோல்வியும் தூக்கிட்டே போங்க பரவாயில்லை வெற்றி கிடைக்குதா வெற்றி கிடைச்சிச்சுனு ரொம்ப ஆட வேணாம்